ஆ ஹலோ சார் நான் பகவத்திலருந்து ராஜா பேசுகிறேன் இது வந்து பண்ருட்டி சரவணா ட்ராவல்ஸுங்களா ஆ சார் இன்னிக்கு சாயங்காலம் வந்து சென்னைக்கு போகணும் சார் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு இனோவா காரை அமைச்சி வைங்க சார் எங்கள் அப்பா அம்மா வந்து என் தம்பி வீட்டில் இருக்காங்க சென்னையில் போரூர் மதுரந்தபுரத்தில் அவங்க ரெண்டு பேரையும் இட்டுனு வரணும் நான் அஞ்சு மணிக்கு வாங்க அவங்க கிளம்பி ரெடியாக இருப்பாங்க நைட்டு இட்டுனு வந்துடலாம் நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் இட்டுனு வந்துடலாம் எவ்வளோ சார் காசு கேட்கறீங்க சரிங்க சார் உங்கள் டிரைவர் பேர் சொல்லுங்க செல்வமா சரிங்க சார் சரிங்க சார் அவங்க ரெடியாக இருக்காங்க நம்ம போனால் அப்படியே இட்டு வந்துட வேண்டியதுதான் ஏன்னால் நா நான் ரெண்டு மூணு முன்னாடி ஒரு தடவை இவங்களோட டிராவல்ஸில் புக் பண்ணி இட்டுனு வந்திருக்கேன் எனக்கு வந்து அவங்கள இட்டுனு வந்து நீங்கள் பத்திரமாக விட்டுற்ணும் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் தான் ஏன்னால் திங்க்ஸ்யெலாம் கொஞ்சம் வெச்சுருக்காங்க அதனால் இனோவா காரே அனுப்புங்க அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும் பார்த்து அனுப்புங்க அனுப்பு நல்ல டிரைவராக அனுப்புங்க சார் எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வயதானவங்க வராங்க அவங்கள பார்த்து இட்டுனு வரணும் வேறு ஒன்றும் இல்லை சார் ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்